எப்போங்க இந்த திருநெல்வேலி போய் சேரும் இந்த ட்ரெயின்னு இல்லை இல்லை திருநெல்வேலியே தான் ஆமாம்

ஓ ஓ சரி ஆ திண்டுக்கல்லேயே நாற்பது நிமிஷம் லேட்டு அங்கையே நின்ட்ருச்சு நீங்கள் நீங்கள் ஆறு மணிங்கிறீங்க இல்லையே மறுபடியும் ஒரு ஒரு மண் நேரம் லேட்டாகுமோ வீட்லிருந்து வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ வருவ எப்போ வருவன்னு சொல்லிவிட்டு ம் ஆமாம்ங்க ஆமாம்ங்க அதுக்கு தாங்க ஊருக்கு போயிவிட்டு வரேன்னு சீக்கிரம் வா சீக்கிரம் வா நம்ம என்ன ஓடியா போக முடியும் ட்ரெயின்ல தான போகமுடியும் ட்ரெயின் போனால் தானே நம்ம போகமுடியும் ஆ ஓரளவுக்கு பெரியவங்க தான் இருந்தாலும் அம்மா வெளியே ஊருக்கு போயிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் வா சீக்கிரம் வா எப்போ வந்துட்ட எங்கேருக்க எங்கேருக்கன்னு கேட்டுக்கிட்டேருக்காங்க ஆ அதான் அதான் ம் இல்லை எப்போவுமே இப்படி திண்டுக்கல்ல நாற்பது நிமிஷம் நிற்குமா ம் ம் ஓகேங்க ஓகேங்க

ஆமாம்மாமா சரிங்க

ஆ ஓகேங்க சொல்லிடுறேன் ஆ ஆ ஓகே